நகரங்கூட வந்து கிராமத்திலேருந்து ஒப்பிட வராத பார்த்தா வந்து ந கிராமத்தில் வந்து ஆஸ்பிட்டல் வசதியோ அதெல்லாம் இருக்கிறதில்ல டக்குன்னு உடம்பு சரி இல்லைனாக்கூட நகரத்தை தேடி போகிறதா இருக்குது அதே மாதிரி சுகாதார சுகாதாரமாக அங்கே வந்து இருக்கற முடியாததுனால் நகரத்தில் போய் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின் சொல்லி நம்புகிறோம்